பள்ளியில் எனக்கு பிடிச்ச பாடம்னு பார்த்திங்கன்னா கணிதம் கணக்கு தான் ஏன் பார்த்திங்கன்னா எனக்கு ஆரம்பத்தில் அது பிடிக்கவே பிடிக்காது இந்த எனக்கு கணக்குனால் என்ன கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இதானே அப்படிதான் நான் நினச்சிட்ருந்தேன் எனக்கு அதுவே வராது டக்குன்னு இந்தாம்மா இதைக்கூட்டி சொல்லு அப்டின்னாங்கன்னா எனக்கு கையை விரல விட்டு தான் நான் கூட்டி சொல்லுவேன் எப்படி சொல்கிறதுன்னா வந்து எனக்கு ஏன் அதை ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிதுன்னால் நாங்கள் படிச்சிக்கிட்டிருக்கப்ப எனக்கு கணக்குக்குன்னு ஒரு சார் ஒருத்தவங்கள் வந்தாங்க அவங்க கொஞ்சம் ஸ்டிக்டாக தான் இருப்பாங்கள் ஆனால் நல்லா அன்பாக பேசுவாங்கள் எனக்கு பிடிக்கும் அவங்கள எல்லா பொண்ணுங்களுமே அந்த சாருகிட்ட வந்து அன்பாக இருக்கணும் அப்படின்தான் நினைக்குங்க ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரூடாவும் வச்சிக்க மாட்டாங்கள் ஆனால் கரெக்டாக இருப்பாங்கள் எப்படி இருக்கணும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்கள் அதனாலையே வந்து எனக்கு அந்த கணக்கு கணக்கு சார் அப்படினோன்னே எனக்கு கணக்கு மேலேயே ஆர்வம் வர ஆரமிச்சிச்சு இன்னும் சொல்லப் போனால் நான் ஆரம்பத்தில் வந்து கணக்குனாலே நூறு மார்க் எடுக்கணும்னா நூற்றுக்கு முப்பத்தஞ்சி அந்த கரெக்டாக முப்பத்தஞ்சு பாஸ் ஆனால் போதும்னு ஃபெயிலாக் கூட போயிருக்கேன் அப்போலாம் வந்து மற்ற சார்லாம் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுவாங்கன்னால் உனக்கு அவ்வளோ தான்உனக்கு படிப்பு வராது நீ வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்கள் ஆனால் எனக்கு அவங்க மட்டுந்தான் வந்து உன்னால் முடியும் நீ டிரை பண்ணு நீ நல்லா மார்க் எடுப்பப்பார் அப்படின்லாம் சொல்லி ஊக்கப்படுத்துவாங்கள் இல்லையா அந்த மாதிரி பண்ணுவாங்கள் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் என்னடா இது எல்லா சாரும் நம்மளை இப்படி சொல்கிறாங்க எல்லா மேமும் நம்மளை இப்படி சொல்கிறாங்க இவங்க மட்டும் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாங்களே இதுக்காகவாச்சும் நம்ம அந்த கணக்கில் ந அடுத்த பரிட்சையில நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்தான் நான் நினப்பேன் எல்லாருமே வந்து நான் படிக்கமாட்டேன் படிக்கமாட்டேன்னு நினச்சிட்ருந்துச்சிங்க அவங்க ஒரு ஆள் தான் என் மேலே எனக்கு ஏன் அவ்வளோ நம்பிக்கை வச்சாங்கள் அதனாலே எனக்கு கணக்கு பிடிக்க ஆரமிச்சிடுச்சு அதை வந்து நான் ஒரு மனப்பாடமாக பார்க்காம அது என்ன இருக்குது அப்படின்னு அப்போதான் நான் கற்றுக்கவே ஆரம்மிச்சேன் கூட்டல் கழித்தல்லாம் தாண்டி கணக்குன்னால் இதுதான் அப்படின்னு எங்கள் ஸ்கூல்ல பார்த்திங்கன்னா ஒரு நா ஒரு முப்பது பிள்ளைங்க இருக்குனால் நாலு நாலு பிள்ளைங்களா பிரித்து விட்டு தனித்தனியாக ரவுண்ட் ரவுண்டாக அந்த ஸ்கூல் க்ரௌண்ட்ல உட்கார வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து க்ரூப் லீட்ரு அப்படின்னு ஒன்று போடுவாங்கள் அஞ்சு பிள்ளைங்க ந அஞ்சு பிள்ளைங்க இருக்குனால் நாலு பிள்ளைங்கள ஒரு பிள்ளைங்க பார்த்துக்கும் லீட்ரு லீட்ருன்னு சொல்லி போடுவாங்கள் அப்போது வந்து நான் மார்க்கே எடுக்கலை எனக்கு நம்பிக்கையும் இல்லை நம்மளல்லாம் லீட்ராக போடுவாங்களா அப்படினுட்டு டக்குனு ஒரு தடவை என் பேரை சொல்லி என்னை எழுப்பி விட்டு நாலு பிள்ளைங்கள கொடுத்து இந்த நாலு பிள்ளைங்களையும் நீ தான் பார்த்துக்கணும் இந்த நாலு பிள்ளைங்களும் மார்க் எடுக்க வேண்டியது உன் பொறுப்பு இந்த நாலு பிள்ளைங்களும் அதிகமாக மார்க் எடுக்கலைனா நான் உன்ன தான் கேட்பேன்னாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை ஏன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு பதிலாக நானும் கணக்கு என்னன்னுங்குறத நானும் புரிஞ்சிப்பேன் நானும் கற்றுப்பேன் அப்படின் அத்தனை பிள்ளைங்க இருக்க எல்லாரையும் எழுப்பாம அதிகமாக மார்க் வாங்கின பிள்ளைங்களாம் உட்காந்துருக்கு ஆனால் என்னை எழுப்பி நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் அப்படிங்கிறத்துக்காகவே நைட்டும் பகலுமாக அந்த கணக்கை நான் போட்டு பார்ப்பேன் எனக்கு எழுதி பார்ப்பேன் ஏதோ ஒரு இடத்துல ஃபார்முலா நின்றுடுச்சி மறந்துட்டு அப்படின்னா அதே இடத்துல நிறுத்திடுவேன் எதில் விட்டனோ அதுலேயிருந்து ஆரம்மிப்பேன் இப்போலாம் வந்து அதை நினச்சாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஒரு தடவை அது மாதிரி எனக்கு ரொம்ப காய்ச்சலாக இருந்துச்சு அப்போ வந்து எல்லா பிள்ளைங்களும் கொ முன்னாடியே வந்து கொஷினை கொடுத்துருவாங்க நாளைக்கு நீங்கள் தாம்மா வந்து போட்ல போடணும் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள் எல்லா பிள்ளைங்களும் போய் போட்டுக்கிட்டிருக்கு டக்குனு எந்திரிச்சு என்ன போடுன்னு சொல்கிறாங்க எனக்கு முன்னாடி போய் நான் அந்த கணக்கு போட்டும் பார்க்கல எனக்கு காய்ச்சலாக இருக்கவும் நான் படுத்துவிட்டேன் எழுந்திரிச்சு போடுன்னு சொல்கிறாங்க என்ன இருக்கோ கொஷினுக்கு நானாக போட்டேன் ஆனால் அது சரியாக போட்டிருக்கேன் க்ளாஸே கை தட்டுணுச்சு அய் அதுக்கெலாம் காரணம் வந்து அந்த ஆசிரியர் தான் என் மேலே வச்சிருந்த நம்பிக்கையால் என்ன ஒரு அந்த அத்தனை பேர் பிள்ளைங்களும் நல்லா படிக்கிற பிள்ளைங்களோட நான் அந்த பிள்ளைங்களுக்கு டஃப்பு கொடுக்கறேன் அப்படின்னா அந்த சாரால் மட்டுந்தான் முடியுமே ஆனால் என்னை அவங்க அடித்தது கிடையாது திட்டினது கிடையாது நீ வேஸ்ட்டு அப்டின்னு என்ன எதுமே ஒதுக்கினது கிடையாது படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்ததில்ல படிக்காத பிள்ளைங்களையும் அவங்க ஒதுக்கினது கிடையாது எல்லாரையுமே ஒன்றா பார்த்தாங்க உங்களாலையும் முடியும் நீ படி படிச்சால் நடக்காதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க ஊக்கப்படுத்துனனால் தான் நான் அந்த பாடத்தில் அதிக மார்க் எடுத்தேன் அதை அந்த கண் இப்போ நான் நாலு பிள்ளைங்களுக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது அந்த ஆசிரியர் மட்டுந்தான் வேற எதுவுமே கிடையாது